நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கோம் எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா வீடு வசதி இல்லாதவங்களுக்கு வீடு அப்புறம் தண்ணி பற்றாக்குறையாக இருக்குன்னா தண்ணி இந்த மாதிரி வசதியலாம் நாங்கள் மற்ற கிராமத்தோட நாங்கள் நல்லா கேட்போம் இந்த ஹெல்ப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்போம் வேறு பணம் பற்றாக்குறை இதெல்லாம் இருந்துச்சின்னா நாங்கள் மற்ற இதில் ஹெல்ப் கேட்போம்